ஒன்பது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி ஒன்பது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து ஏழு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ஏழு அஞ்சு பன் பதுனொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி அஞ்சு இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அஞ்சு